மாநிலத்தில் தமிழ் மொழியோட அடையாளம் அப்படிங்குறத விட கொங்கு மண்டலத்தில் வந்து தமிழ் மொழி எப்படிருக்கு அப்படினு பார்க்கும்போது இங்கே பேசுகிற தமிழ் வந்து மரியாதை கலந்த ஒரு தமிழாகதான் இருக்கும் அதுவே கொங்கு மண்டலத்தோட ஒரு கலாச்சாரம் அப்படினு சொல்லலாம் அதுபோக நிறைய கும்மியாட்டம் இந்தமாதிரி கோலாட்டம் அந்தமாதிரி நிறைய விஷயத்துல வந்து பாடல்கள் பாடுறது அதுக்கப்புறம் பேசுகிற மொழி அதில்கூட கொஞ்சம் மரியாதையோட எல்லார்த்தையுமே அரவணச்சி போறமாதிரிதான் தமிழ் மொழி இருக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும்